ஹலோ

சொல்லுங்க சமிக்ஷா எந்த வகுப்புங்க ஃபோர்த்து ஆ ஆ சொல்லுங்க ஆமாங்க உங்கள் பாப்பா சரியாக கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க சொல்லிக் கொடுக்கும்போது சரியான கவனம் இங்கே இல்லை வேறு எங்கேயோ ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க நானும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அங்கே சொல்லும்போது கவனிக்கிறாளே தவிர நம்ம திரும்ப போர்டில் எழுதி போட்டு திரும்பி பார்த்தோம்னா வேறு ஒரு எங்கேயாது கவனம் அவளுக்கு போய்விடுது

சரிங்க நானும் வந்துட்டு க கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நூறு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்களும் கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு அன்னன்றைக்கி ஹோம் ஒர்க்கை பண்ண வெச்சு அனுப்புங்க நிறையா வந்துட்டு இன்னும் வீட்டு பாடமெலாம் முடிச்சுட்டு வர்றதே இல்லை சும்மாவே வராங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்களா வீட்டில் என்ன பண்ணுறீங்க

சரிங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இங்கே இருக்குது ஸ்கூலில் வாங்க பார்த்துக்கலாம் சரிங்க வாங்க நாளைக்கு வாங்க பள்ளிக்கூடத்தில் நேரில் பேசிக்கலாம் வாங்க மேம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமேட்டு பேசுகிறேன் நீங்கள் வாங்க நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் நேரில் வந்து பேசிக்கலாம் வெச்சுரட்டுங்களா